எம்பிராய்டு பிளவுஸ் போடுறதுக்கு கத்துக்குணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்புறம் நிறையா சுடியிலேயே நிறைய மாடலாக தைக்கிறதுக்கு ஃபேண்டு குழந்தைங்களுக்கு ஃபிராக்கு எல்லாம் விதவிதமாக தைக்கிறதுக்கெல்லாம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அதுக்கு பிறகு ஜென்ட்ஸுக்கும் ஷர்ட்டு ஃபேண்ட்டு எல்லாம் தைக்கணும் அதெல்லாம் அதுக்கும் படிக்கணும்